பானை இங்கே தொழில் பானை தொழில் முதல செஞ்சுட்ருந்தாங்க இப்போது வந்து பானை தொழில் செய்யறக்கு முடியாத சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பானை செய்யறக்கு களிமண்ணெல்லாம் இங்கெல்லாம் நிறைய கிடச்சிட்ருந்துது இயற்கையாவே கிடச்சிட்ருந்துது அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு டெண்ட்ரு மாரிவிட்டு அங்கே கொடுத்துட்டிருந்தாங்க இப்போ இங்கே எங்கையுமே வந்து குவாரிகளும் கல் குவாரிகள் நிறைய ஆனதினால இங்கே நிறைய இடத்துக்கு அந்த களிமண் வந்து கிடைக்கிறதில்ல அதனால் அந்த களிமண் வந்து வெளி இருந்து வாங்கிகிட்டு வந்து செய்யறதனால அங்கே வந்து நிறைய பணம் கொடுத்து அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இதனால உற்பத்தியினுடைய பானை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி செலவு வந்து அதிகமாகுது அதனால் நிறைய பேர் வந்து இந்த பானை விற்பனையும் வந்து குறஞ்சிருச்சி முதல் மாரி இப்ப பானைகள் வந்து விற்கிறதில்ல ஏதா சீரு இந்த விசேஷங்கள் மட்டும்தான் இந்த பானைங்கெல்லாம் வாங்கிகிட்டு போனால் கூட மறுபடி அதை வந்து யாரும் பயன்படுத்தறதில்ல அதனால விலையும் அதிகமாயிருக்கிறனால விற்பனையினுடைய இதுவும் குறஞ்சதுனால அவங்க வந்து பானை தொழிலிலிருந்து இப்போ வேறு தொழிலுக்கு மாறி போயிட்டாங்க எல்லோரும்